வளர்ந்து வரும் உலகம்னு பார்த்தா உலகத்தில் எல்லாமே இப்போ மாறி போயிடுச்சு ஃபஸ்ட்டெல்லாம் செல் ஃபோன் கிடையாது டிவி கிடையாது கரண்ட் இல்லாத காலத்துலேயும் நிம்மதியாக இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லாம் கரண்ட்டு டிவி ஃபோன் வந்து பசங்கெளாம் ரொம்ப மாறிவிட்டாங்க இப்போ ஃபோன் இல்லாத பசங்களும் இல்ல ஃபோன் இல்லாத ஆளுங்களும் இல்லை அதெலாம் பார்க்கும்போது பயமாகதான் இருக்குது ஃபோனு வந்து தேவைக்காக இருந்த காலத்தை போய்விட்டு ஃபோனே தே எல்லாமேனு சொல்லி இப்போ ஆகிற காலமாக இந்த ஆ உலகம் ஆகிட்ருச்சி எல்லாம் பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஒருத்தர் ஒருத்தர் பேசாமல் ஃபோனிலே வாழ்ந்துகிட்ருக்குற காலமாக வந்துடுச்சு வளர்ந்து வரும் உலகம்னு பார்த்தா இப்போ உலகம் வளர்ந்துட்டு ஃபோனில் எல்லாம் எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் வளர்ந்துருக்குது பட் இன்டர்நெட் இன்டர்நெட் இன்டர்நெட்டிலேருந்து எல்லாமே எல்லாமே வளர்ந்துருக்கே தவிர பட் அது எவ்வளோ ப்ளஸ் இருக்கோ அவ்வளோ மைனஸும் இருக்குது பசங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே ஃபஸ்ட்டெல்லாம் முகம் கொடுத்து பேசுவாங்க இப்போ வந்து ஃபோனை தவிர வேறு எதுவுமே பசங்களுக்கு தெரிகிறதில்ல அந்த மாதிரி உலகம் வளர்ச்சி எவ்வளோ அடைஞ்சிட்ருக்குதோ பசங்கள் ந பெற்றோர்களை விட்டு தூரமாக போய்கிட்ருக்காங்க எல்லாம் கேம் சொல்லிகிட்டு எல்லாம் தூரமாக போய்கிட்ருக்காங்க மாறி விட்டது பருவநிலைகளெல்லாம் மாறி போயிடுச்சு முன்னலாம் காற்று காலத்தில் காற்று வரும் வெயில் காலத்தில் வெயில் மழை காலத்து இப்போ பருவங்கள் மாற காலம் மாற மாற பருவங்களும் ரொம்ப மாறி போயிடுச்சு எந்த காலத்தில் எந்த டைமில் மழை வருது எந்த டைமில் வெயில் அடிக்குது எதுவுமே தெரிகிறதில்ல அதே மாதிரி என்ன இப்போ எதாவது வாங்கணுன்னால் நம்ம வெளியே போய்விட்டு வாங்கி பார்த்து வாங்கிற பொருளை காலமாக போய்விட்டு எல்லாம் ஃபோனிலே ஆட்ரு பண்ணி வா வாங்கிற காலமாக மாறி போயிடுச்சு இப்போ வந்த பசங்கள் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஃபோன் இந்த கொரோனா வந்த அப்புறமேட்டுக்கு ஃபோனில் ஆன்லைன் க்ளாஸுன்னு சொல்லி வந்து அந்த காலம் மாறி போயிடுச்சு ஃபோனிலே ஸ்கூல்லெலாம் நடத்துகிற மாறி காலமாக மாறி போயிடுச்சு இப்போ எல்லாமே உலகத்தில் வந்து மாற மாற மாற வளர்ச்சியும் இருக்குது அதுக்கேற்ற கஷ்டமும் இருக்குது எவ்வளோ வளர்ச்சி அடையுதோ அவ்வளோ பின்னாலேயும் போது பசங்கள் வந்து எவ்வளோ நல்ல ஒழுக்கமா இருந்தாங்க அந்த காலத்தில் ஒழுக்கம் என்றது இருந்தது இந்த காலத்தில் ஃபோனை தொட்டு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது மைனஸும் இருக்குது அது அது பார்த்து நல்லபடியாக உலகம் வளர வளர மனிதர்களும் வளரும் வ அறிவிற்கேற்ற வளரணும் என்று ஆசைப்பட்றேன்